இப்போ போட்டிங்கிறது வந்து ஒரு நோம்புனா கோலம் போடுவாங்க கலர் பொடியை போட்டு கோலங்கள் விட்டு அதை வந்து நாங்கெல்லாம் போய் பார்ப்போம் பொங்கல் பண்ணுவோம் பீனா ஒரு பொங்கல்னா ஒரு பொங்கல் வச்சி அதை வந்து பொங்கி வரதை பார்ப்போம் நாங்களெல்லாம் அதை விளையாட்டா அது வந்து கோலப் பொடி போட்டு எல்லாமே வந்து அதை நாங்க பண்ணுவோம் அதே வந்து செல்லில் வந்து பையன் செல்லுக்கு வந்து களி கிளர்ற மாரி ஒரு பேஷன் வந்து இருக்குது அதை கிளர்லாமா நல்லா இருக்குமா இல்லப்பா அருமையாக இருக்கு அதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின் நான் கேட்கறபோது களி நாங்கள் வந்து சட்டியில தான் கிளருவோம் உப்பத்துக்காக அப்பத்துக்காக இது வந்து சட்டியில உப்பை வந்து போசையில் அதையெல்லாம் நாங்கள் வந்து யூடுப்பில் வந்து பார்ப்போம் பார்க்கறபோது பையனை பையன் செல்லில் எடுத்து பார்ப்போம் பார்க்கறபோது டேய் தம்பி இதை அப்படே வச்சிரு இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் பார்த்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு கிடைக்கும்